ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சார் சொல்லுங்கள் ஓகே சார் சார் உங்களுக்கு வந்து கேட் வந்து பேரலலாக வேணுமா இல்லை ஸ்லைடிங் மாதிரி வேணுமா என்ன மாதிரி மாடல் நீங்கள் வேணும்னு கேக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா ஸ்லைடி ஓகே சார் அந்த அந்த கேட் உங்களுக்கு பார்க்கிங் அவைலபிளிட்டிலாம் வேணும் அப்படினா ஸ்லைட் கேட் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா டென் டென்னுக்கு டென் வந்து உங்களுக்கு எஸ்டிமேட் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஆயரரூபா சார் இரும்போட ரேட் பார்த்திங்கன்னா அரவுண்ட் நீங்கள் கேக்கிற பெஷிலிட்டீஸ்ஸோட நமக்கு வந்து ஒரு ஃப்ஃப்ட்டி தவுசண்ட் வரும் சார் ம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் சார் சொல்லணும் ஆ கண்டிப்பாக சார் மழைலயும் வெயில்லேயும் உங்களுக்கு துருப்பிடிக்காமல் இரும்பு நல்லா உழைக்கும் சார் அதுக்கு நாங்கள் கேரண்டி கண்டிப்பாக கொடுப்போம் சார் அகேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா சார் ஓகே சார் பண்ணிக்கலாம் இல்லை சார் டென் பத்துக்கு பத்து இன்னக்குள்ள எஸ்டிமேட் ஃப்ஃப்டி தவுசண்ட் தான் சார் ஓகே சார் அரவுண்ட் ஒரு ஒன் லேக் வரும் சார் நீங்கள் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ம் தேங்க்யூ சார்